ஆ ஹலோ சார் சார் உங்கள் பையன் படிக்கிற ஸ்கூல்லேந்து பேசுகிறேன் சார் பிரின்ஸ்பல் சார் பேசுகிறேன் ஆ ஆ நல்லா இருக்கீங்களா சார் ஆ ஆ நல்லா இருக்கேன் சார் இப்போ இது மாதிரி ஆ இன்னும் அதான் சார் ஒரு சின்ன கம்ப்ளைன்ட் உங்கள் பையன் மேலே நம்ம டீச்சர்ஸ் சொன்னாங்க சரி அதான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிரலான்ட்டு தான் சார் ஃபோன் பண்ணேன் பையன் பையன் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கூல் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறான் நம்ம டீச்சர்ஸ்ட்டையும் கொஞ்சம் டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுற அவங்களை கொஞ்சம் ஒபே அவங்க சொல்லுறதுலாம் கொஞ்சம் ஒபே பண்ண மாட்டேங்கிறான் பையன் ப படிக்கிறதுலையும் கொஞ்சம் இப்போ வீக்காக தான் இருக்கிறான் மார்க்கும் கொஞ்சம் கம்மியாகதான் வாங்குறான் நீங்கள் அங்கே வீட்லலாம் எப்படி சார் நடந்துக்கிறான் வீட்லலாம் ஒழுங்காக படிக்கிறானா ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே ஆமாம் சார் எல்லாம் ஃபோனில் சார் அனுப்புகிறோம் நீங்கள் அந்த ஹோம் ஒர்க்கு எல்லாமே அந்த ஃபோனில் அனுப்புகிற ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோவ் பண்ணி பண்ண வைங்க சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட நீங்கள் ஏதா டியூசன் எதுவும் அனுப்பிச்சிவிட்டீங்கனா கூட கொஞ்சம் படிச்சிக்கிருவாப்ல ஏன்னா இங்கே நம்ம நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்றாங்க பட்டு த தம்பி வந்து ஃபாலோவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்றாப்ல அதனால நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட்டு போட்டு நீங்களும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இல்லை உங்களுக்கு டைம் இல்லைனா கூட டியூஷன்லாம் கொஞ்சம் அனுப்பிச்சிவிட்டீங்கனா அந்த மார்க்கு ஓரளவு எடுத்துருவாப்ல அதே மாதிரி கொஞ்சம் டிசிப்ளின் வைஸும் கொஞ்சம் இதாக இருக்கிறாப்ல டிசிப்ளினும் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் டிசிப்ளின் சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம் இருந்தாலும் பேரண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பையன் டிசிப்ளின் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவான் கொஞ்சம் அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துவிடுங்க சொல்லுங்கள் சார் ஓகே சார் ம் ஓகே சார் ஓகே கண்டிப்பா ஓகே சார் ஓகே கண்டிப்பாக நான் தனியாக கவுன்ஸ்லிங் கொடுக்குறேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்களும் கொஞ்சம் ஃபாலோவ் பண்ணி பார்த்துக்கோங்க சார் நீங்கள் பர்ஸ்னலாக உங்களை தெரியுன்ற உங்களுக்கு தெரியுன்றதுனால தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லாட்டி பையன் மேலே கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்துருவேன் நீங்கள் தெரிஞ்சவங்கன்றதுனால தான் சார் உங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறமா எதாக இருந்தாலும் ஃபாலோவ் பண்ணிக்கலாம்ட்டு இருக்கேன் சார் ஆ ஓகே கண்டி கண்டிப்பாக சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார்